புதிதாக யோகா பயிற்சியில் ஈடுபடும் ஒருவருக்கு நீங்கள் என்ன அறிவுரை கூறுவீர்கள் இப்போ புதுசாக வந்து யோகா பயிற்சி பழகுறாங்க அப்படின்னா முதல்ல வந்து அவங்களுக்கு யோகங்குறதை பற்றி நம்ம தெரிஞ்சு என்னன்னு சொல்லி தரணும் யோகான்றது என்னன்னா உடம்ப வளைச்சி பண்ணுறது மட்டும் யோகா கிடையாது நம்ம மன அமைதிக்காக தான் நம்ம யோகா பண்ணுறோம் நம்ம உடலும் மனமும் உள்ளமும் இணைந்து செய்வது தான் யோகா அப்படிங்கிறதை ஃபர்ஸ்ட்டு அவங்களுக்கு அதை புரிய வைக்கணும் நம்மளோட உடம்புல வந்து எந்தளவுக்கு ஒவ்வொரு தசைகளுக்கும் வேலை செய்கிறதோ அந்தளவுக்கு நம்ம உடம்பு வந்து ப்ரிஸ்க்காக இருக்கும் ஸோ அந்த ஒவ்வொரு தசைகளும் ஒவ்வொரு செல்களும் வேலை செய்யிற அளவுக்குன்னு யோகா நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அதே மாதிரி யோகாவை பற்றி அவங்க புரிஞ்சிகிட்டு அதுக்கப்புறமாக வந்து ஃபர்த்தராக அவங்க யோகா ப்ராக்டிஸ் பண்ணணும் இப்போ யோகாவில வந்து அவங்க எடுத்தோனையே வந்து ஸ்ரேஷாசனம் பண்ணணும் நினச்சா அது கஷ்டம் முதல்ல ஆரம்பத்தில் இருந்து பொறுமையாக ஒவ்வொரு யோகாவாக கற்றுக்கணும் ஒவ்வொரு ஹாசனாவாக அதுக்கப்புறமாக தான் அவங்க வந்து யோகாசனம் முழுசா ப்ராக்ட்டிஸ் பண்ண ஆரம்பிக்கணும்